ஹலோ மேடம் நான் செக்யூரிட்டி பேசுறங்க மேடம் கேட்டுலருந்து மேனஜருங்களா திவ்யா மேனஜர் மேடங்களா மேடம் இப்போ ஒரு கார் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து இருக்காங்க எங்கேருந்து வந்துருக்கீங்கம் அவங் மேட்டுபாளையத்துலந்து வந்து இருக்காங்கங்க இல்லிங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்கலாமாங்க யாரோ பக்கத்தில் கேட்டுங்க ஆ சரிங்க கார் மாடல் வந்து மாருதி சுசுகிங்க

அதுக்காக சரிங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணனும் ஆ கொஞ்சம் கார் வந்து இது டயர் அலைன்மெண்ட்ஸு எல்லாம் பார்க்கணுங்கலாமா அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ணனுங்கலாமா சரிங்க

ஆ சரிங்க மேஜர் டேமேஜு எதுவும் இல்லைங்க ஒரு பக்கம் ஒருன்னு ஒன்னுமே ஒடுங்கி இருக்குதுங்க அவ்வளோ தாங்க ஆ சரிங்க ஆ கலெக்ட் பண்ணிவிட்டங்க கேட் பாஸு போட்டு கொடுத்துட்டுங்களா ஒரு ரெண்டு நாளில் ஆக முடியுமான்னு கேட்கறாங்க த்ரீ டேஸ் ஓகேங்களா ஆ ஓகேங்களாம் த்ரீ டேஸ்குள்ளே ஓகேங்களாம் ம் ஓகேங்க ஆ சரிங்க சொல்லிடுறேங்க சரி சரிங்க ஆ சரிங்க ஓகேங்க ஆ சரிங்க சரிங்க தேங்ஸ்ங்க